நாங்கள் வந்து வெய்யக்காலந்தான் கத்திரிக்காய் செடி நடுவோம் அது வந்து மழைக்காலத்தில் வெச்சால் கத்திரிக்காய் கா கத்திரிக்காய் வந்து நிறைய பயிர் வைக்க முடியாது அது எதனாலன்னா அழுகி போய்விடும் மழை பேய்கிறத்தால காய் அழுகி போய்டுச்சுன்னா வேஸ்ட்டாக போறதால அது வெய்யக்காலத்தில் பயிர் வெச்சோனாக்கா கத்திரிக்காய் நல்ல மார்கெட்டுக்கு போகும் நல்லா ரேட்டு போகும் எண்பதுரூபா தொண்ணூறுபா இப்படி காய் ரேட்டுக்கு ஏற்ற மாரி காய்க்கு ஏற்ற மாரி ரேட்டு போட்டு காய் நாங்கள் விலைய வித்துட்டு வருவோம் அதே மாரி கல்லாக்காக்கூட சித்திர மாசம் போட்டோம்ன்னா சித்திர வைகாசி மாசத்தில் அந்தமாரி டைமில் கல்லாக்காய் எடுப்போம் ஆனால் தண்ணி பத்தாது அதை நல்லா களவுட்டு க கொத்திதான் கல்லாக்காயை நாங்கள் எடுத்துட்டு வந்து நாங்கள் அதை பயன்படுத்துவோம் நெல் பயிர் வந்து மழைக்காலம் வந்தாச்சா நெல் பயிர் வைக்க முடியும் ஆனால் வெய்யக்காலத்தில் வைக்க முடியாது எதனாலன்னா தண்ணி பத்தாது வெய்யக்காலத்தில் தண்ணி குடிக்கிறத்துக்கே கஷ்டப்படுறோம் அதெல்லாம் பயிருக்கும் பத்தாது அதனால் மழைக்காலந்தான் பயிர் வைக்க முடியும் நெல் அறுப்போம் நாற்றும் விடுவோம் அதனால வெய்யக்காலத்தில் வந்து கம்மியாக பயிர் வைப்போம் தை மாசம் டைமில் அதிகமாக பயிர் வைப்பு நூறு மூட்டை நூற்றி ஐம்பது மூட்டை நெல் அறுத்து நாங்கள் கமிட்டிக்கு எடுத்துன்னு போவோம்